மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ல அது வந்து இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு கவர்மெண்ட்ல இல்லை அங்கே ப்ரைவேட்ல இருக்கிற எல்லா வசதி வாய்ப்பும் கவர்மெண்ட்ல இந்த சேர்லேருந்து அப்பறம் பாத்ரூம்லருந்து எல்லாமே ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருந்துச்சுன்னால் எல்லாம் கவர்மெண்ட்லையே வந்து சேருவாங்க டீச்சர்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழி காட்டியாக இருக்குவாங்க ப்ரைவேட்ல நல்லா படிக்க எல்லாம் எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது காசு வந்து அதிகமானது ப்ர ப்ரைவேட்ல இருக்கிறதனால அவங்களுக்கு வந்து கவனிப்பு நிறையா இருக்குது கவர்மெண்ட்ல வந்து டீச்சர்ஸ் நல்ல முறையில் இருந்திருந்தாங்கன்னா பிள்ளைகளெல்லாம் கவர்மெண்ட்லையே சேர்த்துருவாங்க சேர்ரு பென்ச்சி எல்லாமே நல்லா தரமாக செஞ்சு போட்டு பிள்ளைகளுக்கு உக்கார வைக்கிறதுக்கு க்ரவுண்ட்லேருந்து எல்லாம் சுத்தம் பத்தமாக இருந்தால் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்தால் முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வசதி வாய்ப்போட பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் கவர்மெண்டு கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு காட்டுங்கள்